ஹலோ ஆ நாங்கள் மஞ்ச மண்டிலேருந்து பேசுகிறேன்ப்பா எங்களுக்கு மஞ்ச தேவை மஞ்ச வேணும் என்னென்ன ஐட்டம் மஞ்ச கெலங்கு இருக்குது உங்கக்கிட்ட கிருஷ்ணா மஞ்சள் தவிர கிருஷ்ணா மஞ்சளை தவிர வேற என்னென்ன மஞ்சள் இருக்குன்னு சொல்லுங்கள் ஏன்னா இங்கே கிருஷ்ணா மஞ்சள் ஸ்டாக் நிறையா இருக்குது அந்த கிருஷ்ணா மஞ்சள் தவிர வேறு மஞ்சள் சொல்லுங்க ம் ம் இருக்குது ம் நான் எங்களுக்கு மஞ்ச மண்டி வச்சுருக்குறதுனால எல்லா ஐட்டமும் வேணும் இன்னும் மஞ்சள் ரேட்டு குவிண்டால் என்ன விலைங்க

ரெண்ட்ரூவாய்னா ரொம்ப அதிகம்ப்பா ஒரு ஆயிரம்ரூவாய்க்கி ரேட் போட்டு ஆவரேஜாக போட்டு நாங்கள் இந்த எல்லா மஞ்சளையும் நாங்கள் ஆவரேஜாக போட்டு வாங்கிக்கறோம் உங்களுக்கு சம்மதமா ம் எடுத்துக்கிட்ட எல்லா மஞ்சளையும் நாங்கள் எடுத்துக்குறோம் ஆனால் மஞ்சள் தரம் நல்லாருக்கணும் இந்த குருண குருணையாக இருக்கிறது குருணையாக இருக்கறது எல்லாம் ஒரேமாதிரி நீட்டாக இருக்கணும் மஞ்சள் பார்க்கறக்கு ம் ம்

இது வில கம்மியாக கேட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் கண்ட மஞ்சளெல்லாம் போட்டுத்தரக்கூடாது

ம் ம் சரி நன்றிங்கப்பா ம் ம்